நாங்கள் மானூர் பகுதியில் வாழைத்தார் பயிரிடும் போது ஏக்கர் கணக்கில் பயிரிடுவோம் அந்த ஏக்கர் கணக்கில் பயிரிடும் போது நாங்கள் மண்ணை பண்படுத்தி வளர்க்க வாழை இந்தமாதிரி இது நட்டு அதுக்கு உரம் வச்சு அதை வந்து களைகள் எடுத்து ஒவ்வொன்றும் ப பராமரித்து காரியங்களை ச அதை வளர்த்து எடுத்து அதனுடைய பயிர் ப பண்ணுறதுக்கு அதனோடய விளைச்சலை வரத்துக்கு கிட்டத்திட்ட ஒரு ஒன்பது மாதம் டு ஒரு ஒரு வருடங்கள் வந்து அது உருண்டு ஓடும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விவசாயங்களை அதனுடைய அறுவடை காலங்கள் வரும் பொழுது அறுவடை செய்யும் போது இடைத்தரகர்கள் வந்து அந்த ஒரு நாளில் எங்களுடைய ஒரு வருட உழைப்ப வந்து அந்த ஒரு நாளில் நாங்கள் ஒரு வருடம் சம்பாரித்து ஆள் கூலிவிட்டு அது பராமரித்து தண்ணிவிட்டு எல்லாம் செஞ்சு இது பண்ணுறத அந்த ஒரு வருட உழைப்ப வந்து அவன் ஒரு நாளிலே சுரண்டி சுரண்டிட் போயிடுவான் நாங்கள் வந்து எங்களுக்கு பயிரிட்டு லாபம் நஷ்டம் எடுத்தன் நஷ்டந்தேன் எங்களுக்கு வரும் ஆனால் ஒரு நாளிலே அவன் வந்து அதை பல மடங்கு லாபங்கள் எடுத்துகிட்டு போய் அவன் நிறைய லாபத்தோடய நிறைய லாபத்தில் அவன் விற்று அவன் பணமாக்கி அவன் நல்லா இருக்கிறான் இது விவசாயி வந்து சுரண்ட பட்டுட்டு தான் இன்றளவும் இருக்காங்க